மருத்துவ உதவி கல்வின்னு பார்த்திங்கன்னா எங்கள் கிருஷ்ணங்கல்ல இல்லை அது வெளியூர்ல தான் வந்து தங்கி படிச்சிட்டு தங்கி படிக்கிற மாதிரி தான் இருந்தது நாங்கள் பசங்கெல்லாம் வெளியூர்ல அனுப்பி தான் படித்து படிக்க வச்சிட்ருந்தோம் ஆனால் இப்போது அப்படி இல்லை போ போனப் பள்ளி போகி பள் போல் பள்ளி ரெண்டு இடத்துல வந்துருச்சு மருத்துவ ஸ் ப க மருத்துவம் கல்லூரி ம பக்கத்திலையே ம அரசு மருத்துவமனையும் வந்திருக்கு அதில் வந்து நம்மளுக்கு நல்லா நல்லா ஃப்ரீயாக தான் இது படிக்க வைக்கிறாங்க நல்ல வசதியாகதான் இருக்குது அது வந்ததும் எங்களுக்கு நொம்ப உதவியாக இருக்குது